விழுப்புரம் மாவட்டத்தில் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்னன்னு பார்த்திங்க அப்படினா இல்லை சவால்கள் என்னன்னு பார்த்திங்க அப்படினா கல்வியும் வேலை வாய்ப்பு ரெண்டுமே தான் ஏன் அப்படினா விழுப்புரம் மாவட்டத்தை வந்து கல்வியில ரொம்பவே பின்தங்கிய மாவட்டமாக இப்போ வரைக்குமே இருந்துட்டுருக்கு ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே பின்னடைவாக தான் எங்களுக்கு தோணுது ரெண்டாவது அது ஏன் கல்வி ரொம்ப பின்னடைவாக இருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படினா யாரும் அதுக்கான அவார்னஸ் இல்லை வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு அவார்னஸ் இல்லை அந்த மாரி அதுக்கான குவாலிட்டியான அவங்களே வந்தால் கூட குவாலிட்டியா தரமான வந்து கல்வி வந்து இந்த விழுப்புரத்தில் இன்னும் செயல்படல அது தான் மிகப்பெரும் குறையாருக்கு அடுத்தது பார்த்தின்னா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குறதுல வந்து நிறைய பேர் படிச்சிவிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு ஏற் ஏற்படுத்தி தரதுக்கு கவர்மெண்ட்லேந்தும் பண்ணுறாங்க இப்போ கலெக்டர் ஆபீஸில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம இந்த மேரி நிறைய கம்பனிஸை வர வச்சு வேலை வாய்ப்பு அவங்களுக்குலாம் வழங்குறாங்க ஆனால் அந்த சம்பளம் அவங்களுக்கு போதுமானதாக இல்லை ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின் சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க அதிகபட்சமே பத்தாயிரம் தான் வருது ஸோ அந்த மாரிலாம் இருக்கும் போது அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான ஒரு அமௌண்ட்டு அது இல்லை ஸோ அதுனாலயே ரொம்ப வேலை வாய்ப்பில் ரொம்பவே கம்மியாகருக்கு அதை மாரி தொழில் முயற்சி அதாவது என்ன பண்ணும்னா கவர்மெண்ட்டே வந்து இந்த மாதிரி தொழில்லாம் வந்து கற்றுக்கணும் அதாவது இப்போ தையல் இப்போ பெண்களுக்கு பார்த்தா தையல் அப்புறம் பாய்ஸ்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் ரெடி பண்ணுறதுக்கு மொபைல் வந்து ச எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணும் அப்புறம் அந்த பிஸ்னஸை பற்றி என்ன பேசணும் இந்த மாதிரியான வந்து ஃப்ரீ க்ளாசஸும் இங்கே நடத்துறாங்க ஆனால் அது எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது தெரில அதில் போயிவிட்டு அது மூலியமான அது பர்ஃபெக்ட்டாக கவர்மெண்ட் நடத்துறது பர்ஃபெக்ட்டாக நடத்தி அது மூலமாக சர்ட்டிவிகேட் கொடுத்தாங்க அப்படினா இன்னுமே வந்து அந்த சர்ட்டிவிகேட் வச்சு வெளியே போய் நான் வேலை தேடுறதுக்கும் இன்னுமே யூஸ் ஃபுல்லாகருக்கும் ஸோ எல்லாமே வந்து பண்ணுறாங்க இன்னுமே வந்து தரமாக பண்ணாங்க அப்படின்னா கல்விலையும் சரி வேலை வாய்ப்புலையும் சரி விழுப்புரம் மாவட்டம் ஒரு ஒரு ஸ்டெப் அடுத்து நெக்ஸ்ட் வரதுக்கு நிறையான வாய்ப்புகள் நிறையா இருக்கு